ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸாரி எடுத்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அது வந்து ரொம்ப வெயிட் இல்லாமல் வெயிட்லெஸாக இருந்தது நல்ல கலராகவும் டிஸைனாகவும் நல்லா இருந்தது அது வந்து நூல் புடவை மாதிரி நல்லா கட்டுறதுக்கு நல்லா சுலபமாக இருந்துச்சு எனக்கு அது பிடிச்சது